வாழ்க்கைக்காக என்ன செய்கிறீர்கள்னால் நாங்கள் வந்து வாழ்றதுக்காக ஏதாவது ஒன்று செய்யணும் அது வந்து என்ன செய்யணுன்றதுக்காக நம்ம இல்ல வாழணுன்றதுக்காக எதாவது ஒன்று செய்யணுன்னா நம்ம தொழில்தான் நம்ம செஞ்சாகணும் அந்த தொழில் வந்து எனக்கு எந்த தொழில் செஞ்சும் எனக்கு கை கொடுக்கல ஆனால் பின்னாடி நமக்கு கைத்தொழிலே நமக்கு கைகொடுத்துச்சு அது மூலிமாவே நாங்கள் எல்லாமே ஓரளவுக்கு குடும்பம் வந்து ஃபேமிலி மெயின்டெயின்ஸ் ஆனது அதுக்கு பின்னாடி இப்போ கொரோனா வந்ததுலேருந்து அந்த தொழில் வந்து ஸ்டக் ஆகி நின்றுடுச்சு நின்ற பின்னாடி ரொம்ப கஷ்டத்தை அனுபவித்துட்டோம் அதில் அந்த வாழ்க்கை வந்து திருப்பி ரெடி பண்ணுன்னால் திருப்பி ரொம்ப நாள் ஆகுது அதில் வந்து ரொம்ப கஷ்டத்தை அனுபவித்து திருப்பி அந்த தொழிலையே செஞ்சு திருப்பி அதிலியே வந்து நல்லபடி வந்துடுவோனு நம்பிக்கையில் அதைதான் செஞ்சிட்டிருக்கோம் அது வந்துடும் நம்பிக்கை இருக்குது தொழில் வந்து எங்களுக்கு கை கொடுக்கும் இதுதான் வாழ்க்கை